எட்டு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நாலு பதினாலு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நாலு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து பதினொன்று இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து பதிமூணு